சார் வணக்கம் சார் வாச வாசுகி ஜுவல்லரியா சரிங்க இது நெக்லஸ்ஸு இந்த ஜிமிக்கி என்னென்ன மாடல்ஸ் இருக்குது ஆ ஆ

கல்கத்தா டிசைன்ஸ்ஸெல்லாம் இருக்குதுதா சார் கேரளா மாடல் கேரளா டிசைன்ஸ் ஆ ஆ இந்த கொஞ்சம் இந்த துபாய்லலாம் டிசைன் எல்லாம் வரும் துபாய் டிசைன்னு அந்த கொஞ்சம் அந்தமாதிரி எல்லாம் இருக்குதா ஆ

அப்படியே எங்களுக்கும் இந்த ஆம்பளைங்களுக்கும் இந்த ப்ரேஸ்லெட்டெல்லாம் கொஞ்சம் நல்ல டிசைன்னு இருக்குதா இருக்குதா இருக்குது சரி சரிப்பா ஆ அப்புறமா இந்த ம மாங்குத்திலாம் இருக்குதா மாங்குத்திலாம் ஆ ஆ இப்போ தற்சமயம் என்ன சார் கிராம் ரேட்டு ஆ சரிங்க இது சே சேதாரம் செய்கூலி எல்லாம் என்ன பர்சண்டேஜி ஆ டிசைன் பொறுத்து இருக்குது டிசைன் மாடல் பொறுத்தது ஆ ஆ அதிகமான ரொம்ப மைனூட்டான டிசைன் இருந்தால் கொஞ்சம் சேதாரம் அதிகமாக இருக்கும் ஆ கம்மியா வரும் அந்த மாதிரி ஒரு அப்ராக்ஸிமெட்டு சேதாரம் நீங்கள் வந்து என்ன பர்சண்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க ட்வெல் ட்வெல் பர்சண்ட்டு ட்வெல் பர்சண்ட்டுன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு ஒரு கிராமே போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் எதாவது இந்த ஏதாவது இந்த இது அது ஆடி ஆ ஆ ஆ

ஆ எனக்கு இந்த இலவசம் கிலவசம்லாம் வேணாம் சார் எனக்கு ஏதோ இந்த சேதாரத்தில் கொஞ்சம் டிஸ்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா தான் சௌகரியமாக இருக்கும் ஆமாம் ஆ எதோ ஒரு அந்த ட்வெல் பர்சண்ட்டுங்குறது ஒரு ஏழு பர்சண்ட்டு எட்டு பர்சண்ட்டு இந்தமாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஸ்கௌண்ட் போட்டு கொடுங்க சார் வரேன் நான் ஆ ஆ எங்க ஊட்டுக்காரிக்கி எனக்கு வந்து ஒரு ஐம்பது பவுன்னு எடுக்கணும் பாப்பாவுக்கு ஒரு இருபத்தஞ்சி பவுன்னு எடுக்கணும் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கௌண்ட் போட்டுக்குடுங்க ஆ ம் ஆமாமா வரேன் நான் நாளைக்கு மறுநாள் வரேன் சார் ஆ ஓகே சார் ஓகே தேங்க் யூ